ம் வாங்க நம்ம பார்க்கலாம் ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கனா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பேஸிக்கே இந்த அத்லெட்ஸ் தான் சொல்லுவாங்கள் அந்த அத் அத்தலெட்ஸ்னு பார்த்தீங்கனா அது வந்து நம்மளுக்கு வந்து இந்த ரென்னிங்கு சொல்லுவாங்கள் அந்த ரன்னிங் வந்து இப்போது ஹண்ட்ரட் மீட்டரு டூ ஹண்ட்ரட் மீட்டரு த்ரீ ஹண்ட்ரடு அதே மாரி ஒரு தௌசண்ட் ஹண்ட்ரடு டூ தௌசண்ட் ஹண்ட்ரடு த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரடு அப்புறம் இந்த மாரத்தானு அதெல்லாம் ஓடுவாங்கள் அது அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேரு வந்து பரிசு பெறுவாங்கள் இந்த அத்லெட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எல்லாருமே பண்ணிட முடியாது அதுக்கு வந்து ரொம்ப ட்ரைனிங் இருக்கணும் அது அதனால் எப்படின்னு பார்த்தீங்கனா அது ரொம்ப கொஞ்சம் ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்கணும் அதுக்கு வந்து மூச்சு நல்லா தம்புச்சு ஓடணும் அப்போ அத்தலெட்ஸ் அப்புறம் வந்து ஃபுட்பால் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு டீமுக்கு வந்து பதினொரு பேரு பதினொரு பேருனா மூணு பேரு மிட்டு அப்புறம் மூணு பேர் ஃபார்வேர்டு நாலு டிபன்ஸு ஒரு கோல்கீப்பரு அப்படி இருப்பாங்கள் பதினொரு பேரு ரெண்டு டீம்லையும் இருப்பாங்கள் என்னென்னு பார்த்தீங்கனா இந்த ஆப் சைடு அப்புறம் பால் அவுட்டு எல்லாமே இதில் இந்த கேமில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்பால்லை லவெல்ஸ் மட்டும் இல்லை லவெல்ஸ் இருக்குது ஃபைஸ் இருக்குது ஃபைஸ்னா அஞ்சு பெரு மட்டுந்தான் விளாடுவாங்க ஃபைஸ் இருக்குது நயன்ஸ் இருக்குது அதே மாதிரி இந்த ஃபுட்பால்லாம் அம்ப்பியர்லாம் இருப்பாங்க எல்லாம் அவங்க சொல்லி தான் நம்ம கேட்போம் அப்புறம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்பாலுக்குனு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ ரீசன்ட்டா ஃபுட்பால் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரொனால்டோ மிஸ்ஸி நெய்மரு இவங்களாம் வந்து டாப்பில் இருக்கிறாங்க அவங்க ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஹிஸ்ட்ரியா இருக்கும் எல்லாம் கொஞ்சம் ஃபூர் ஃபேமிலியில் இருந்து வந்து ரொம்ப உழைச்சிருக்காங்க அப்புறம்னு பார்த்தீங்கன்னா வாலிபால் இந்த வாலிபால் வந்து எப்படின்னா இந்த கேம் வந்து கையால் மட்டுந்தான் விளையாட முடியும் கையால இது நிறைய அந்த ஃபவுல்லு எல்லாம் இருக்கு அப்புறம் இந்த வாலிபால்னு பார்த்தீங்கன்னா அதாவது சிக்ஸ் பேர் ஆறு பேர் விளையாடுவாங்கள் ஆறு பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பூஸ்ட்டு இருப்பான் அப்புறம் ஒருத்தன் அட்டாக்கர் இருப்பான் ஒரு ரெண்டு டிபன்ஸ் இருப்பாங்கள் ஒருத்தன் சென்டர் இருப்பான் ஒருத்தன் மைனஸ்ன்னுவாங்க இவங்க ஆறு பேர் இருப்பாங்கள் அப்படி இல்லைனா அவங்களுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது பூஸ்ட்டு சொல்லுவாங்கள் அப்புறம் பூஸ்ட்னா சென்டரில் இருந்து பாலு மேல தூக்கி போடுவாரு பூஸ்ட்டு அப்புறம் ஆல் ரௌண்டர் ரெண்டு பேர் இருப்பாங்கள் ஆள் ரௌண்டு ரெண்டு அப்புறம் லிப்ரோன்னு ஒருத்தர் இருப்பார் இந்த கா கட்டடிக்குற பால்லாம் அவரு வீழ்ந்து வீழ்ந்து எடுத்து கொடுத்துட்டு போவாரு நம்மளுக்கு லிப்ரோ அப்புறம் இந்த மிட்டு சென்டருக்கிறத மிட்டுன்னுவாங்க அப்புறம் ஒரு டிபன்ஸு இவங்க ஆறு பேரு இருப்பாங்கள் இதன் மூலிமா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எப்படின்னு சொல்கிறது ஒரு நல்ல ஒரு ஆட்டத்தை அவங்கக்கிட்ட இருந்து பார்க்கலாம் சர்வீஸு இதை வந்து பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி விளையாடுவாங்கள் ட்வெண்டி ஃபைவ்வு த தேர்ட்டி ஃபிப்டின்னு ட்வெண்ட்டி அப்படி விளையாடுவாங்கள் அது வந்து கொஞ்சம் டஃப்பான கேமா இருக்கும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக விளையாடுற மாதிரி இருக்கும் அப்புறம் இந்த வாலிபால் பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச மாரி பார்த்தீங்கன்னா இந்தியா டீம் வந்து அஜித் லால்னு ஒருத்தர் இருப்பான் ஹைட்டா அவரு வந்து கேரளா ட்வெண்ட்டி எயிட் இயர்ஸ் ஓல்டு பாயி வின்னிங்கு நிறையா நிறையா அவார்டு வாங்கிருக்கார் இவர் பெயர் வந்து எல்லாருக்கும் தெரியும் வாலிபால் ப்ளேயர் எல்லாருக்குமே தெரியும் அப்புறம் தமிழ்நாடுனு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு டீமில் வந்து ஒரு சிவன் இருக்கான் சிவன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதான் தமிழ்நாட்டு வாலிபால் ப்ளேயரு அவனை சொல்லுவாங்கள் அப்புறம் இதுதான் இவங்க ரெண்டு பேரும் வந்து மக்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தெரியும் அப்பறம்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்கெட் பால்னு சொல்லுவாங்கள் பேஸ்கட் பால்னா அதுதான் அதுக்கும் ஒரு ஆறு பேர் இல்லை ஏழு பேர் அப்படி வச்சு விளையாடுவாங்க ரெண்டு டீம்லேயும் போட்டு அந்த இது போடுறது தான் அந்த கூட மாரி இருக்கும் கையில் தான் விளையாடுவாங்க இந்த கேம்மும் நிறைய ஃபவுல்ஸ்ல்லாம் நிறைய கிடைக்கும் ஃபவுல்ஸ் பண்ணிடுவாங்கள் விளையாட தெரியாதவங்க அந்த பாலை என்ன பண்ணிடணும் தூக்கி போடுவாங்கள் அதில் கையிலே தான் கையிலே தட்டி தட்டின்னு போயிட்டு போடுவாங்க பாலு நீங்கள் ஒன்ஸ் கையில் தட்டினேன் தான் இருக்கும் ஒன்ஸ் அப் புடிச்டிங்கனா ரெண்டு கையிலையும் நீங்கள் தூக்கி போட்டுடணும் அது வந்து புடிச்ட்டு புடிச்ட்டு தட்ட கூடாது ஒரு கையில் தான் தட்டின்னு போயிட்டு ஷூட் பண்ணீங்கன்னா கிட்ட இருந்து ஒரு கட்டம் போட்டிருப்பாங்க அந்த கட்டக்குள்ள இருந்து பண்ணீங்கன்னா ரெண்டு வெளியே வட்டம் போட்டு இருப்பாங்க அந்த வட்டத்துலேருந்து அந்த கூடையில் போட்டீங்கன்னால் மூணு பாயிண்டு தருவாங்கள் கிட்டைடே போய் எகிறி போட்டீங்கன்னால் ஒரு பாயிண்டு தருவாங்கள் அது வந்து ப்ரேக்கே இல்லாத கேமுன்னு சொல்லுவாங்கள் அது கொஞ்சம் அது ஒரு சுறுசுறுப்பான கேம்னா அது சொல்லாம் அப்புறமா பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டு கிரிக்கெட்னா இப்போது ரிசல்ட் ஐபிஎல்ன்னு ஒன்று போயின்னு இருக்குது அந்த ஐபிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரு இது பண்ணிடுன்னு இருக்காங்க என்னாது மொத்தம் ஒரு எட்டு டீம் இருக்குதுன்னா என்னென்ன டீம் பார்த்தீங்கன்னா சென்னை தான் ஃபஸ்ட்டில் இருக்கும் சென்னை மும்பை இந்தியன்ஸு அப்புறம் சன்ரைசஸ் ஹைதராபாத் குஜராத் டைட்டனிஸ்ஸு அப்புறம் கொல்கத்தா அதெல்லாம் பா மொத்தம் ஆறு ஏழு டீம் இருக்கும் அந்த டீம்னு பார்த்தீங்கன்னா இப்போது இப்போ ரீசண்டா பார்த்தீங்கன்னா நம்ம சென்னைக்கும் ஃபஸ்ட்டு சென்னைக்கும் ஆர்சிபிக்கும் மேட்ச் நடந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஆறோ என்னமோ சம்திங் அடிச்சாங்க அதை அதை ஆர்சிபியால் சேஸ் பண்ண முடிது ஆர்சிபி தான் ஃபஸ்ட்டு பேட்டிங்கு பண்ணாங்கள் சென்னை பவுலிங் போட்டாங்கள் அதில் அவங்க பவுலர்ஸ்லாம் நல்லா அருமையாக போட்டு கேப்டன் வந்து கெய்க்வாட்டு முன்னால் கேப்டன் வந்து எம்எஸ் தோனினு சொல்வாங்கள் அவர் வந்து அவங்களால் டீம் எல்லாம் நல்ல ஒரு கவரேஜ் எடுத்துன்னு வர முடிஞ்சுது அப்புறம் கொஞ்ச நேரம் மூணாவது மேட்ச் பார்த்தீங்கனா மொத ரெண்டு நாள் கழித்து திருப்பி சிஎஸ்கேக்கும் குஜராத்துக்கும் வந்துச்சு மேட்ச்சு அதில் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது அந்த குஜராத் வந்து நம்ம நம்மளுக்கே கொஞ்சம் டஃபு கொடுத்தாங்க அது ஆனால் அப்போயும் நம்ம சிஎஸ்கே வீரர்கள் வந்து விட்டுக்குடுக்கல ஃபஸ்ட்டு வந்து சிஎஸ்கே தான் பேட்டிங் பண்ணாங்கள் அதில் பவுலிங் வந்து குஜராத் போட்டாங்கள் இதனால் ஒரு பெரிய வரவேற்பு ஐபிஎல் வந்து பெற்றுக்குது சிஎஸ்கேக்கிட்ட போன வருஷம் சிஎஸ்கே தான் சாம்பியன்ஷிப் அடிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்து மூணில் அதே மேரி இந்த ஐபிஎல் வந்து இருபது ஓவர் மட்டும் நடைபெறும் அப்புறம் ஐபிஎல் பார்த்தேன் அப்புறம் வந்து டி ட்வெண்ட்டி அப்புறம் டி ட டி ஃபிஃப்ட்டி வேர்ல்டு கப்பு டெஸ்ட்டு மேட்ச்சு டெஸ்ட்டு மேட்ச்சுனு பார்த்தீங்கனா அதான் சீசன்க்கு சீசன் நடைபெறும் வோர்ல்டு கப்பு பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா அந்த வோர்ல்டு இருக்குல்ல வோர்ல்டு இந்தியா ரஷ்யா ஆஸ்த்ரேலியா அது மாரி மேட்ச்சுலாம் நடைபெறும் அது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபரில் அப்படி வரும் அந்த ஐபிஎல்லில் வந்து கிங்குனு யாரு பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ் தோனி அவர்தான் சொல்லுவாங்கள் அவர் வந்து இந்த மந்த்தோட இந்த ஐபிஎல் வோட ரிட்டயர் ஆகிட்டாரு அவர் பெரிய வரவேற்பு பெற்றுக்குறாரு கிரிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வேறன்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டு அப்புறம் வேறென்ன கேம் பார்த்தீங்கனா இந்த ஷட்டில் கார்க்கு அதுக்கு வந்து டீம் டீமா விளையாட்லாம் ரெண்ட் ரெண்ட் பேரா வெளையாட்லாம் அப்படி இல்லைனா ஒருத்தர் ஒருத்தர் கூட விளையாட்லாம் ஷெட்டில் கார்க்கு அது ஒரு அது கொஞ்சம் சுரு சுருப்பான கேம் ஒரு இறகு பந்த வந்து கீழே விழாத அடிச்சுன்னு இருப்பாங்கள் அப்புறம் டேபிள் டென்னிஸும் அதே மாரி தான் டேபிள் டென்னிஸ் மாற்றி மாற்றி விளையாடுவாங்க கீழே அந்த டேபிள்லேருந்து கீழே விழக்கூடாது அப்புறம் ஹாக்கி ஹாக்கி கூட அது மாரி தான் ஹாக்கி வந்து சின்ன பாலு இருக்கும் அது குச்சில தள்ளின்னே போயிட்டு கோல் போடுறது தான் ஹாக்கி அப்புறம் இந்த த்ரோ பாலு இந்த கொக்கோ எல்லாமே ஒரு நல்ல ஒரு கேம்ன்னு தான் சொல்ல முடியும் அதெல்லாம் கேம்ஸ்னாலே கேம்ஸ்ஸு ஸ்போர்ட்ஸ்ஸு எல்லாம் ஒரு இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய இடத்துல வாய்ப்பு இருக்குது இந்த கேம்க்குனு பார்த்தீங்கனா கேம்னா இந்த சிலமம் பா எல்லாமே கே பாக்ஸிங்கு எல்லாமே சொல்லலாம் மோஸ்ட்லினு பார்த்தீங்கன்னா ஆ அந்த கபடி கூட இருக்கு கபடி பார்த்தீங்கன்னா ம சின்ன பசங்கலேருந்து பெரியவங்கள் வரைக்கும் எல்லாருமே விளையாடிருக்காங்கள் கபடி வந்து பெரிய பெரிய கப்பு வந்து கபடியில் தான் அதிகமாக கிடைக்கும் இப்போது ஒரு சில ஊருலாம் பார்த்தீங்கனா கபடி பேர் போனதாக இருக்கும் இந்தியாவுனோட கேம் வேற கபடி அது வந்து பெரிய வரவேற்பு பெற்றுருக்கு கபடி வந்து அங்க வந்து கப்புலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போது நம்மளோட தமிழ்நாட்டோடய ப்ளேயர் சுதாகர்னு ஒருத்தர் நம்ப இந்தியா டீமில் செலக்ட் ஆயிக்கிறான் அவன் பார்த்தீங்கனா அப்புறம் இன்னொருத்தரு சுதாகரு அப்புறம் இன்னொரு அண்ணேன் வந்து தமிழ் தலைவாசஸ் இந்த ரெண்டு பேரு செலக்ட் ஆகிருக்காங்க அது வந்து நம்ம தமிழகத்துக்கு ஒரு ரொம்ப ஒரு வரவேற்பு பெற்றுருக்குனு நாம சொல்லலாம் கபடிய கூட ஒரு ஒரு மனிதனுடைய அதுதான் ஸ்போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் அந்த ஸ்போர்ட்ஸ்னு ஒன்று இறங்கிட்டனா உள்ள ஒரு மகிழ்ச்சயை தான் மகிழ்ச்சியை கொடுக்கும் அந்த ஸ்போர்ட்ஸ்ன்றது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரிலே எல்லாம் சொல்லுவாங்கள் ரிலே தூக்கி போடுறது அப்புறம் இந்த ஈட்டி எறிதலு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பசங்கள் எல்லாருக்கும் ஒரு பிடிச்சு கேம் தானே ஸ்போர்ட்ஸ்னு சொல்லுவாங்கள் நன்றி